இப்போ ரீசெண்டாக வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு குர்த்தி வாங்கியிருந்தேன் அந்த குர்த்தி வந்து நாங்கள் ஃபோட்டோவில் பார்த்த மாதிரி அந்த கலரே இல்லை இது டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் கலராக இருக்கு அண்டு நான் கொடுத்த சைஸ்லேயுமே அது வரல நான் வந்து மீடியம் சைஸில் கேட்டிருந்தேன் இட்ஸ் லைக் லார்ஜ் சைஸாக இருக்கு எனக்கு செம்ம லூஸாக இருக்கு ஃபிட்டே ஆகலை அதோடு அங்கே வந்து த்ரீ ஃபோர்த் ஹேண்ட் மாதிரி காட்டியிருந்தாங்க ஆனால் போட்டால் அது த்ரீ ஃபோர்த்தை விட சின்ன ஹேண்டாக இருக்கு கலர் ரொம்ப ஃபேடான மாதிரி பழைய கலர் மாதிரியும் இருக்கு ஸ்டிச்சிங்ஸும் வந்து சரி இல்லை ஒழுங்காகவே ஸ்டிச் பண்ணாமல் இருக்கு இது எனக்கு ஃபிட்டே ஆகலை இந்த குர்த்தி டோட்டலாகவே இந்த குர்த்தி அரௌண்ட் செவன் ஹண்ட்ரெடுக்கு வந்துச்சு ஆனால் டோட்டலு வேஸ்ட்டாக வேஸ்ட்டாக போயிடுச்சி இதை ஒரு தடவ கூட என்னால் யூஸ் பண்ண முடியாது ரொம்ப ஃபேடாக ஏதோ ஒரு பழைய ட்ரெஸ் போடுற மாதிரி ஃபீலாகுது அதுவும் ரொம்ப லூஸாக இருக்கு ஸோ அந்த குர்த்தி வந்து நான் வாங்கினதுலே ஒர்ஸ்ட்டு ப்ராடக்ட்டு